கிராமப்பகுதியில் சுகாதாரம் எப்படி இருக்குதுன்னா நகரப்பகுதியில் எப்படி சுகாதாரம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஏன்னால் சுகாராதத்தைப் பற்றி சொல்லணுன்னா நகரத்தில் வந்து மா நகராட்சின்னு சொல்லி ஒரு ஆப்பிஸ் இருக்கும் அங்கிருந்து வந்து அந்த துப்புரவு பணியாளர்கள் அது அதுக்குன்னு குப்பைகளை தனியாக பிரித்தெடுக்க காலையிலே அதுக்கு ஒரு அதிகாரி எஸ்ஐ சார் அப்படின் சொல்லி அது அதுக்கென்னு வந்து பிரிவுக்கு ஆட்களை நியம் நியமிச்சுருப்பாங்க அவங்க வந்து அப்பப்போ போய் ஒரு ஒரு தெ தெருக்கள் வ எல்லாமே சுத்தமாக இருக்கா ஓடைகள் அதாவது அதுவும் சரியாக இருக்கா அடைப்பில்லாமல் இருக்கா அப்படின்றத வந்து தண்ணி கரக்ட்டாக போகுதா மக்களுக்கு அப்படியாக ஒவ்வொன்றையும் வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு அதிகாரியாக போட்டு நியமிச்சுருப்பாங்க நிர்வாகிகளை போட்டு நியமிச்சுருப்பாங்க அவங்க அந்தந்த தெருக்களோட எண்ணிக்கை வெச்சு அவங்கவங்க அப்பப்போ வந்து கண்காணிச்சுட்டும் இருப்பாங்க ஆனால் கிராமப்புறங்களில் வந்து அப்படி எதுவுமே கிடையாது தண்ணி வருதா அதுவும் பார்க்க மாட்டாங்க யா எந்த அதிகாரியும் அதுக்கு கிடையாது எந்த அதிகாரியும் நியமிக்கிறதும் கிடையாது அது பஞ்சாயத்து தலைவரெனு ஒருத்தயிருப்பாரு அவர் எப்போயாவது ஒரு முறை வந்து அதை பார்ப்பாரு பார்த்துட்டு போயிடுவாரு அவ்வளோ தானே தவிர தண்ணி வருதாகிறதே வந்து பார்க்க மாட்டாங்க சு சுகாதாரமாக அதாவது குப்பையா அந்த இருக்கிறதெல்லாம் சுத்தப்படுத்தி அதை எட்டா போடுகிறதுக்கானதும் சரியாக வர மாட்டாங்க இது மாதிரி அப்புறம் இப்போ சாக்கடைக் கழிவுகளெலாம் போவதுக்கு வந்து அது மாதிரி எதுவும் அங்கே சரியான வசதியும் இருக்காது அது மாதிரிலாம் வந்து நிறையா வந்து சுகாதாரம் ஓகே சீரிழிவுகளெலாம் தான் வந்து நகரங்களுக்கும் நமக்கும் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்கும் அது வந்து அரசாங்கம் வந்து அது சரியாக பார்த்து நமக்கு கண்டிப்பாக வந்து கை ஓ சரி பண்ணலாம் ஆனால் வந்து இது நிறையே விஷயங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்கவும் நிறையா சங்கடங்கள் தான்